மகாபாரதங்கிறது வந்து கிருஷ்ணரோட கதை இது வந்து பஞ்ச பாண்டவர் அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர் அஞ்சு பேர் அண்ணன் தம்பி தான் அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து ஒரு போருக்கு போகும்போது போட்டிக்கு போகும்போது அவங்க வந்து சகுனின்ட்டு ஒருத்தர் இருப்பார் அவரு கூட அந்த கல் தாயக்கட்டை விளையாடும்போது அவங்க ப் இது பண்ணுவாங்க போட்டி போட்டு சேலஞ்ச் பண்ணி விளையாடுவாங்க அதில் வந்து இவங்க தோற்று போவாங்க தோற்று போகும்போது என்னாச்சுன்னா அவங்க மனைவியவே அவங்க வே இது வந்து வச்சு விளையாடிருவாங்க அதில் வந்து துரியோதரனை வந்து ஜெயிச்சிருவான் ஜெயிச்சிவிட்டு துயில் உரிப்பாங்க அதில் வந்து அவங்க சாபம் கொடுத்துட்டு அவங்கள வந்து வெளியே அனுப்பிறாங்க நாட்டை விட்டு அஞ்சு பேரும் அவங்க மனைவியை அழச்சிட்டு அவங்க அம்மா ஆறு பேரும் வே நாட்டை விட்டு காட்டுக்கு போயிருவாங்க அங்கே போய் எல்லாமே இது பண்ணி ரே பஞ்சம் பிழச்சிட்டு அப்புறம் அங்கே இருந்தே எல்லாம் பண்ணிவிட்டு வருவாங்க வந்து மறுபடியும் நாட்டுக்கு வந்தா அவங்க வந்து மறுபடியும் சண்டை சண்டைக்கு வருவாங்க துரியோதரனை வந்து சகுனி துரியோதரனை நல்லா வந்து சண்டைக்கு வந்து மறுபடி அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்துவாங்க அதுக்கப்புறோம் அதில் எல்லாம் மீண்டு கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து அவங்க ப சொன்ன மாதிரி இவரு வந்து இவங்க வந்து பண்ணு பண்ணுவனால அர்ஜுனன் வந்து அம்பை எயிது இவங்க வந்து இறந்துருவாங்க அதனால மகாபாரத கதை அந்த மாதிரி வந்து இருக்கு அதுக்கப்புறோம் அந்த மாந்திரீகம் மாந்திரீகங்கிறது என்னென்னா அவங்க ஒரு புக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதில் படிச்சது மட்டும் தான் நான் சொல்லுறேன் நான் பாத்ததில்லை அவங்க வந்து சொல்லுனதை நான் கேட்டுருக்கறேன் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வேர் வச்சிருப்பாங்க வேர் வச்சு வேர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரில் தேங்காய் தேங்காய் கொண்டு வருவாங்க தேங்காயை கொண்டு வந்து அந்த வேரில் வ சுற்றி இந்த தேங்காய் மேலே ஒரு பையனை உட்கார வச்சா அந்த தேங்காய் அப்படியே சுற்றி வருதுங்க அது வந்து நம்ம பார்த்தாலே ஆச்சிரியமாக இருக்கு நானே பார்த்துருக்கறேன் அந்த மாதிரி அது என்னடான்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு மந்திரம் சொல்லுறாங்க மாந்திரீகம் அதில் சொன்ன அதான் சொன்னதுனால அவங்க வந்து அதில் சுற்றி வரன்னால அந்த நோயும் குணம் ஆயிருன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தா அந்த மாதிரியே ஆகுது அவங்க அந்த மாதிரி தா மந்திரம் படிச்சு வச்சிருக்காங்க அப்புறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை செஞ்சு கொண்டு வருவாங்க அதில் வந்து ஆணி எல்லாம் குத்துவாங்க ஊசி ஆணி எல்லாம் குத்தி எலும்ச்சம்பழம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா அது மாந்திரீகம் தான் அப்படி பார்த்தா எலும்ச்சம்பழம் மந்திரிச்சு கொடுத்து அனுப்புவாங்க அதை கொண்டாந்து வீட்டில் வச்சி பாருங்கள் அது வந்து சுத்து கடைக்காரன் வீட்டில் எதாவது மாந்திரீகம் சக்தி இருந்தா அது இது பண்ணிரும் அப்புறோம் பார்த்தா இந்த பழம் எலும்ச்சம்பழம் வந்து கருகி போயிரும் நல்லா இருந்தா அது நல்லா இருக்கு குடும்பத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையின்னா அது கருகி போயிரும் அதுக்கப்புறோம் அது தான் மாந்திரீகனு பேர் இப்படி தான் சொல்லுவாங்க நான் இப்படி தான் சொல்லி கேட்டுருக்கறேங்க